பிரதோஷத்திலே வந்துங்க அபிஷேகம் பண்ணிடுவாங்க சாமிக்கு அலங்காரம் பண்ணிடுவாங்க அன்னதானம் பண்ணிடுவாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் போய் கலந்துக்குவோங்க மாதம் ரெண்டு பிரதோஷம் வருது பிரதோஷத்துக்கெல்லாம் நான் போகிறது விரதம் இருந்துவிட்டு அப்புறம் மார்கழி மாதம் பஜனை வேண்டுவாங்க மாதம் பூரா பாட்டு கேட்டு ரேடியோவில் வச்சு பாட்டுக் கேட்டுகிட்டேதான் இருக்கும் அப்புறம் சர்ச்சில் வந்து ஞாயிற்றுக்கெழமையானா ஜெபம் பண்ணுறதுக்கு எல்லாம் போகிறாங்க முஸ்லீம் கோவிலு வந்து தர்காக்கு வேதம் தொழுகிறாங்க தர்காக்கு தர்கால வந்து தொழுகிறாங்க அதெல்லாம் நடக்குதுங்க இங்கே இந்த ஊரில் எல்லாம்